யோகாங்கிறது ஒரு வகையான எக்ஸஸைஸ் தான் வெய்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் உடல் எடையை வச்சே பண்ணக்கூடிய எக்ஸஸைஸ் யோகா பண்ணுறதுனால வேற என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் படபடப்பாகமாட்டிங்கள் டிப்ரஷன் கம்மியாக இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போல்டாக ஃபேஸ் பண்ணுவிங்கள் மைண்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது யோகா